குழந்தைங்களுக்கு தமிழ் மொழியை கற்பிக்கிறது முக்கியம் அப்படினு சொல்லி நினைக்கிறோனால் கண்டிப்பாக முக்கியம் ஏன் அப்படினா இப்போ வந்து இந்த தமிழ் மொழி அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படினா அது வந்து உலகத்திலேயே மூத்த மொழி இதில் இருந்துதான் நிறைய மொழிகள் வந்து பிரிஞ்சுருக்கு தமிழுக்கு சில சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் தாண்டி அது எங்களுடைய தாய் மொழி இப்போ நாங்கள் அந்த தமிழ் மொழியை வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்காமல் நாங்கள் வேறு மொழிகளை வந்து அந்த குழந்தைகளுக்கு கற்பிக்கும்போது என்ன ஆகிடும் அப்படினா நாளடைவில் இப்போ நாங்களே எங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி தரல அப்படினா அவங்க பிள்ளைங்கள் அவங்களுக்குத் சுத்தமாக சொல்லி தரமாட்டாங்க அவங்க ஜென்ரேஷன் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட ஜென்ரேஷனுக்கு அப்புறமா தமிழ் மொழி அப்படிங்கிற ஒன்று இருந்ததாகவே யாருக்கும் தெரியாது இந்த மாதிரி ஒரு இடத்தில் வந்து தமிழ் மொழின்னு பேசிகிட்டு இருந்தாங்க தமிழ்நாடுன்னு ஒன்று இருந்தது அதனால் அந்த தமிழ் மொழி பேசிகிட்டு இருக்கிற தமிழர்களெனு ஒரு சிலர் இருந்தாங்க தமிழ் மொழியை பேசுகிறவங்க தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து யாருக்குமே தெரியாமலே போய்விடும் எங்களுடைய ஜென்ரேஷன் வந்து இருக்கணும் எங்களுடைய ஜென்ரேஷனுக்கு அப்புறம் எக்கசக்க நூற்றாண்டுகளுக்கு வந்து இருக்கணும் அப்படினா தமிழ் மொழி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று குழந்தைங்களுக்கு இல்லை அப்படிங்கிறதுக்கான காரணமே கிடையாது குழந்தைங்களுக்கு தமிழ் மொழி பேசுவது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று தமிழ் மொழியில் வந்து ஏதாவது ஒரு மொழி ஒரு மொழி இருக்குது அப்படினா அந்த ஒரு மொழி ஏதாவது ஒரு மொழியை நம்ம அழகாக அதாவது எல்லாமே தெளிவாக கற்றுக்கிட்டோம் அப்படினாலே அந்த ஒரு மொழியை வச்சு இங்கிலீஷ்சு இல்லை மற்ற மொழிகள் வேறு எக்கசக்க மொழிகள் எத்தனை மொழிகள் வேண்ணாலும் கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுதான் ஒரு ஆய்வு சொல்லுது ஸோ வந்து குழந்தைங்களுக்கு வந்து தமிழ் மொழியை கற்பிப்பது முக்கியமா அப்படினு சொல்லி கேட்டோம்னால் கண்டிப்பாக முக்கியம் அந்த ஒரு மொழி போதும் அந்த ஒரு மொழியை வச்சு நிறைய மொழிகள் வந்து கற்றுக்க முடியும் ஸோ வந்து தமிழ் வந்து ரொம்பவே முக்கியம் எங்களோட ஜென்ரேஷனுக்கும் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு அடுத்து வர்ற ஜென்ரேஷனுக்கும் ரொம்ப முக்கியம் இப்போது ஒரு இன மக்கள அழிக்கணும் அப்படினா முதலில் வந்து அவங்களோட மொழியை அழித்தோம் அப்படினாலே போதும் அதன்பிறகு அந்த இனம் அப்படிங்கிறது தன்னாலே அழிஞ்சு போயிவிடும் ஸோ வந்து நம்ம வந்து மொழி அப்படிங்கிறது வந்து இது ஒரு மொழிதானே இதனால என்ன ஆகிடப்போது அப்படினு நம்ம நினைக்கலாம் ஆனால் நம்ம இருந்தோம் இப்படியெல்லாம் ஒரு இடம் இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமே அந்த மொழிதான் அந்த மொழி வந்து அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒன்று ஸோ தமிழ் மொழி அப்படிங்கிறது வந்து அழிக்க முடியாத ஒன்று அடுத்த ஜென்ரேஷனுக்கும் வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து கற்பிக்கப்பட வேண்டிய ஒரு மொழி தமிழ் மொழி அதாவது நான் மற்றவர்கள் வந்து தமிழ் மொழி பேசணும் அப்படினு நான் சொல்ல வர்லை நம்மதான் நம்ம தாய் மொழியை எடுத்து பேசணும் ஸோ நம்ம தாய் மொழி தமிழ் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட ஜென்ரேஷனுக்கும் நம்மளோட ப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கும் என்ன பண்ணணும் அப்படினா தமிழை வந்து கொடுக்கணும் தமிழோட சிறப்புகள் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லணும் நம்ம வந்து ஒரு மொழியோட சிறப்புகளை பேசணும் அப்படினா மற்ற மொழிகளையும் கற்றுக்கணும் இப்போ வந்து வெளிநாட்டுக்காரங்க இருக்காங்க அவங்க இங்கிலீஷ் பேசுகிறாங்க அப்படினா அவங்கக்கிட்ட போய் என் தமிழ் மொழி சிறப்பானது என்னோட தமிழ் மொழி பழமையானது அப்படினு சொன்னால் அவங்களுக்குப் புரியாது அப்போ நான் என்ன பண்ணணுனால் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷை நல்லா கற்றுக்கிட்டு அவங்கக்கிட்ட போய் இங்கிலீஷில் வந்து சொல்லணும் தமிழ் மொழி இந்த மாதிரியாலாம் ஒரு சிறப்பானது அப்படினு ஸோ எந்த ஒரு மொழியுமே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படினா எல்லா மொழியுமே கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு நம்மளோட மொழியை போய் அவங்கக்கிட்ட அவங்களோட மொழியில் சொல்லும்போது நம்மளோட மொழியோட சிறப்புகள் என்ன நம்ம மொழி வந்து எந்தளவுக்கு முக்கியமான மொழி எந்தளவுக்கு மூத்த மொழி எந்தளவுக்கு சிறப்புகள் நிறைந்த மொழி அப்படிங்கிறத வந்து அவங்க கட் புரிஞ்சுப்பாங்க ஸோ வந்து மற்ற மொழிகளை கற்றுக்கிட்டு நம்ம மொழியோட சிறப்புகளை பற்றி மற்றவங்க கிட்டே போய் சொல்லணும் அப்படிங்கிறதுதான் என்னோட கருத்து நம்மளுடைய ப்யூச்சர் ஜென்ரேஷனாக இருக்கட்டும் அவங்களுக்கும் வந்து இந்த மொழி வந்து இல்லை அப்படினா என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு உண்மையை உணர்த்தி அவங்களுக்கும் இதே மாதிரி சொல்லித் தரணும் மொழி அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே முக்கியமான ஒன்று அது வந்து ஒரு அழகான ஒரு விஷயம் ஸோ எல்லாேருமே கற்றுக்கணும் எல்லாேருமே பயன்படணும் ப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு தமிழ் மொழியை கற்பிப்பது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம்